நானும் என் ஃப்ரெண்டும் வந்து பேசிகிட்ருக்கும்போது எவ்வளோ நாளைக்குதான் இப்படியே சும்மா இருக்கிறது ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நெனைச்சோம் அப்போது வந்து தான் சரி நம்ம ஏன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படி நினைக்கும்போது தான் சரி நம்ம பிஸ்னஸ் பிஸ்னஸ்ஸே பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் இன்னும் சரி என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது நிறைய பிஸ்னஸ் சொன்னாங்க அதெல்லாம் வந்து எங்களுக்கு செட்டே ஆகலை அப்படியே நம்ப தான் நல்லா சாப்பாடு செய்கிறோமே ஏன் நம்ம வந்து ஒரு ரெஸ்ட்டாரண்ட் மாதிரி வெக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னோம் சரி அப் அதையே வைக்கிலாம் நம்ப தான் நல்லா சாப்பாடு செய்வோல்லை அப்போ அதையே வெச்சுக்கலாம் நம்ம வெளியே எங்கேயும் போய் குக்குக்காக அலைய தேவையில்லல அப்போ நம்ம இதையே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோம் சரி அப்போ இதுக்கான என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சரி எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்காகிட்ட கேட்டுப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறோம் அந்த அக்காகிட்ட கேட்டுப் பார்த்தோம் அவங்களும் கடை வெச்சுருக்காங்க அப்புறோம் அவங்ககிட்ட கேட்டதுக்கு நல்ல முக்கியமான இடத்துல தான் வந்து கடை வெக்கணும் அப்போ தான் நல்லா ஓடும் அப்படிங்கிற மாதிரில்லாம் சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லி நாங்களும் நல்லா ஒரு தேடி கண்டுப்புடிச்சு ஒரு மெய்னான இடத்த கண்டுப்பிடிச்சோம் அங்கேயும் ஒரு கடைக்கு வந்து நாங்கள் வா வாடகை கொடுத்து அந்த கடையை வந்து நல்லா ஆல்ட்ரேட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்ட்டாரண்ட்டாக மாற்றிட்டோம் அப்புறோம் வந்து ம இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறோம் நாங்கள் வந்து வீட்டில் போய் சொன்னோம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி கடைக்கெலாம் நாங்கள் வாடகை கொடுத்தாச்சி நாங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோடன்னே திட்டினாங்க ஏன் எங்கக்கிட்ட சொல்லாமல் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி திட்டினாங்க நாங்கள் வந்து இல்லை முடிச்சுட்டு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அவங்க வந்து ரொம்பவுமே திட்டினாங்க இப்படியெல்லாம் அவசரப்பட்டு பண்ணாதீங்க பிஸ்னஸ்னாவே சும்மா நினச்சீங்களா இதில் எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க நான் எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் இப்போ தான் ஏதோ பண்ணலானு முடிவெடுத்து பண்ண ஆரம்பித்திட்டோம் நாங்கள் பண்ணலானு நினைக்கிறோம் நீங்கள் இதில் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் அவங்க இருந்துட்டு பயந் எங்களை டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணலை எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது இதில் லாஸ் ஏதாவுது ஆய்டுச்சுனா உ நீங்கள் ஏதாவுது ஆயிட்டிங்கனால் எங்களுக்கு என்ன பண்ணுறது அதை தான் நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு எதுவும் ஆகாது இதில் வந்து நமக்கு லா பெரிய லாஸ்ஸெல்லாம் ஆகாது ஏனால் இது வந்து நல்லா ஃப்ராஃபிட் தான் ஏனால் வந்து நாங்கள் வெ கடை வெச்சுருக்கறதே வந்து நல்லா மெய்னான ஏரியாவில் தான் கடை வெச்சுருக்கோம் ஸோ இதுல வந்து நல்லா ப்ராஃபிட்லாம் நல்லா பார்க்கலாம் ஸோ எந்த பிரச்சினையும் இல்லை நாங்கள் குக்குக்கும் அலைய தேவையில்ல நாங்களே தான் குக்கு ஸோ அதனால எங்களுக்கு நாங் காசு மிச்சம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்